ம் ஹலோ சார் ஆ ஜாஸ்மின் காய்கறி கடையா ஆ என்னென்ன காய்கறி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் அதுக்கப்புறோம் அதோடய விலையும் சொல்லுங்கள் எனக்கு ஆ

எனக்கு வந்து து தினமும் வந்து தக்காளி அப்புறம் வெங்காயம் அப்புறம் கத்திரிக்காய் அதுக்கப்புறோம் இது கேரட் அப்புறோம் ரெண்டு தேங்காய் இதெல்லாம் வேணும் எனக்கு மொத்தம் எவ்வளோ ப்ரைஸுனு ந எனக்கு அனுப்பிவிடுங்க தினமும் வந்து டோர் டெலிவரி பண்ண முடியுமா ஆ ஓகே எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆ எ எந்தளவுக்கு கொறைக்கிறீங்க டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறிங்க

ம் ஓகே ம் ஓ ஓகே சார் அதுதான் நீங்கள் நல்லா காய்கறியெலாம் விற்கிறிங்கன்னு சொன்னாங்க ஒருத்தவங்க அதனால் தான் ஆர்டர் பண்ணலாம்ட்டுருந்தேன் ஓகே சார் தினமும் கரெக்டாக வந்து

ஒரு பத்து மணிக்கு எனக்கு கொடுத்துருங்க சார் தினமும் கரெக்டாக வந்து கொடுத்துருங்க சார் ஆ ஓகே வேறு ஏதாவது வந்து தேவைப்பட்டுச்சினா கூட நான் உங்களுக்கு வாட்ஸாப்பில் அதை அனுப்புகிறேன் நீங்கள் அதையும் கொண்டு வந்துடுங்க சேர்த்து ஆ ஓகே சார் ம்